இங்கே சுற்றுலா பயணிகளுக்கு ஹோம் ஸ்டே வசதி இருக்குது ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படியே அங்கே இருந்தாலும் சேவைகள் வந்துட்டு சரியாக வழங்கப்படாது சத்திரங்கள் இங்கே இல்லை எடுத்துட்டாங்க நிறைய இடத்துல சமூக விருந்தினர்கள் சுத்தமாகவே இல்லை அவங்க வந்து தங்கறதுக்கு ஹோட்டல் ரெண்ட் எடுத்துதான் தங் தங்கியாகணும் லாட்ஜ் மாதிரியான ஹோட்டல்ஸ் தான் அவங்களுக்கு நிறைய காசு இருக்கறவங்க அதை எடுத்து தங்கலாம் இல்லாதவங்க அவங்களோட மேனேஜ்மென்ட் காசுக்கு தகுந்த மாதிரியான கம்மி வாடகையான ரெண்ட் வாங்குகிற வீட்டில்தான் போய் தங்க முடியும் இங்கே வரவங்களுக்கு ஒரு ஹோம் ஸ்டேங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான்